நம்ம தமிழ்மொழி வந்து பல்வேறு அறிஞர்களால் வந்து ஒரு நல்ல நிலமைக்கி வளர்ந்து உருவாகிச்சு எப்படி அப்படின்னா இப்போ திருவள்ளுவர்மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று அறிஞர்னு கூட சொல்லலாம் அவர் மூலிமா இந்த தமிழ்மொழி எந்தளவுக்கு வந்து பிரபலமாகிச்சு உலகமெங்கும் திருக்குறள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு முதல் இடத்தை பிடித்து எல்லாராலேயும் வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லோரும் எல்லார் வாழ்க்கையிலேயும் நடக்க எது எப்படி நடக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது யார் யார்கிட்ட என்னென்ன மாதிரி நம்ம வந்து நடவடிக்கைகள் பண்ணணும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே அது உபயோகப்படக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்குது திருக்குறள் பொறுத்தளவு அந்த மாதிரி தான் தமிழில் வந்து திருக்குறள் ஒரு ஒரு வகையான ஒரு வரலாற்று சிறப்புதான் அது இந்த உலக நாடுகள் எல்லோரும் பயன்பெறும் வகையில் இருக்குறதுனால் அது நம்ம ரொம்பவே அனைத்து மக்களுமே அதை போற்றி எல்லா ஒரு இதுலேயுமே வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட்டாக முன்னிலைப்படுத்துகிறாங்க